ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் என்ன பிரச்சனை வெண்ணிலா ஒரு நிம்ஷ இருங்க ஆமாம் அட்மிட்டாயிருந்திங்க சே தோ செஸ்ட் பெயின் சொல்லி தானே ஓகே இப்போ எப்படி இருக்கு பரவாலையா உடம்பு நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெய்ன் பண்ணிக்காதிங்க அது அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் எதுவும் நீங்கள் ஸ்ட்ரெய்ன் பண்ணிக்காதிங்க கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் பார்க்காதிங்க சரிங்களா கம்ப்லீட்லி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் செட்டாயிடும் நீங்கள் டேப்லெட்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலராக போட்டுட்டுருங்க டேப்லெட்ஸை எதுவும் போடாம்லா மறந்துறாதிங்க இதமாரி சாப்பாட்லியும் கண்ட்ரோலாக இருங்க உங்கள் ரிப்போர்ட் பார்த்தேன் பரவால ஃபர்ஸ்ட்டோடையும் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு வேறு எதாச்சும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்தக்காச்சும் நீங்கள் கம்ப்லீட்லி ரெஸ்ட் எடுத்து தான்மா ஆகணும் ஏன்னா வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணிருக்குறோம் அது நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு சீக்கினமா சரியாயிரும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் இந்தமாதிரி வெளில போகறத்து அப்படின் அலைஞ்சிட்ருந்திங்கனாலே உங்களுக்கு அதிகமாக பெய்னாகும் அதனால நீங்கள் கொஞ்ச நாளைக்காச்சும் ரெஸ்ட் எடுக்கணும் டேப்லெட்டு மறந்துறாமல் மறக்காமல் போடுங்கள் நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்ப்பிட்டல் வந்து செக் பண்ணிட்டு போங்க ஃபர்ஸ்ட்டோட இப்போ எப்படி இருக்கு அப்படின் சொல்லிட்டு ஓகேமா வேறு எதாவது இஷுவா அப்படிலா ஒன்று கிடையாது நீங்கள் கண்ட்ரோலாக ஆஷ்யூஷ்வல் நீங்கள் எப்படி சாப்பிடுவிங்களோ அப்படிக்கே ஆனால் இதுக் இது வரைக்கும் சாப்பிட்டதோட நீங்கள் இதற்கப்பறோம் சாப்பிடம்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க கொஞ்சம் கம்மியாக அந்தமாதிரி ஹெல்த்தானது ஃப்ரூட் ஜூஸ் அந்தமாதிரி ஐட்டம்ஸாக பார்த்து சாப்பிடுங்க அப்போ தான் சீக்கரம் சரியாகும் ஆ சாப்புடலாம் ரொம்ப காரம் மட்டும் காரம் மட்டும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதிங்க கம்மியாக எடுத்துங்க மற்றபடி வந்து ஏ ஆஷ்யூஷ்வல் எப்போதும் போல் சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க டேப்லெட் மட்டும் காலையில் நைட்டுக்கு இதை மறந்துவிடாம போ மறந்தாமல் போட்டுருங்க

நீங்கள் வந்து ஹாஸ்ப்பிட்டல்க்கு மட்டும் மந்த் ஒன்ஸ் மன்த்லி ஒன் ஒர் ஒரு தடையாச்சும் வந்து பார்த்துரு போய்விடுங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு ட்வொன்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் தான் நெக்ஸ்ட் மந்த்து ஓகே மா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கு கால் கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருக்கும் வீட்லேயே இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வாக்கிங் பண்ணியிட்டுருங்க வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அங்கங்கே நடந்துகிட்டுருங்க ரொம்பலாம் ஸ்ட்ரெய்ன் பண்ணிக்காதிங்க கம்ப்லீட்லி ரெஸ்ட் எடுங்க அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை சரி சரிங்களா தேங்க் யூ